கிராமப்புற மக்களுக்கு கேம்ஸ்ஸு விளையாடுறது எப்படி பயனுள்ளது கோலி குண்டு விளையாண்டோம் கில்லி விளையாண்டோம் பம்பரம் விளையாண்டோம் இல்லைனு சொல்ல முடியாதுங்க ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா இப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஜல்லி கட்டு அது ஒரு போட்டி ஒரு ஆண் மகனுக்கு அது ஒரு வந்து நம்ம எப்படி சொல்ல போனால் ஒரு அது ஒரு வீர விளையாட்டுங்க இந்த மாதிரி ஊக்குவிக்கிறதுக்கு இந்த மாதிரி விளையாட்டு இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கபடி போட்டியில் பெண்கள் விளையாட்றாங்க ஆண்களும் விளையாடுறாங்க அந்த மாதிரி ஒரு போட்டிகளும் நடத்துகிறாங்க இல்லைனு சொல்ல முடியாது அது போக பார்த்தீங்கன்னா அந்த பொங்கலுக்கு அந்த சட்டி உடைக்கிறது அப்புறம் வழுக்கு மரம் ஏறுவது அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சைக்கிளு ஒரு ஆண் மகன் வந்து ஒரு நைட்டு பூரா சைக்கிளில் விடிய விடிய பாட்டு போட்டு சுற்றுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம கிராமபுறத்தில் ஊக்குவிக்கிறதாக இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்க அது போக வாலிபால் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே இருக்குதுங்க அது போக பார்த்தீங்கனாக்கா என்ன சொல்வதுங்க ரேக்களா ரேஸ்ஸு மாட்டு வண்டி அந்த ரேக்களா ரேஸ்ஸு எல்லாமே இருக்குது இல்லைனு சொல்ல முடியாது சைக்கிள் போட்டி இந்த மாதிரி எல்லாமே கிராமபுறத்தில் ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குதுங்க